ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார்

ஆ இருக்குது சார் ஆ டோர் டெலிவரியும் இருக்குது சார் கடைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம் சார் கிலோ வந்து ஜாஸ்மின் அரிசி அறுபது ரூபாயும் பாஸ்மதி அரிசி எண்பத்தஞ்சு ரூபாயும் இருக்குது சார் இருபது இல்லை சார் எங்கள்கிட்ட ஐம்பது கிலோவும் எண்பது எண்ணூறு கிலோ வரையும் இருக்குது சார் ஆ கூகுள் பேவும் இருக்குதுங்க இருக்குது சார் ஓகே சார் என்றைக்கு சார் வரீங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே